ரெடிமேடை விட மெட்டீரியல் தான் பெஸ்ட்டு ஏன்னால் ரெடிமேட் வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து ஓ சரியாக இருக்காதுன்னு ஒரே தையல் தான் போட்டிருப்பாங்க நம்மன்னால் மெட்டீரியல்னால் நிறையா தையல் போட்டு நம்ம சைஸுக்குத் தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம் அது வந்து அன்ஃபிட்டு எல்லா இந்த ரெண்டு மூணு சைஸு இருக்கும் அதனால் நல்லாயிருக்கு அதனால் மெட்டீரியல் தான் எல்லாம் பெஸ்ட்டு எல்லாம் மெட்டீரியல் தான் விரும்புவாங்க